ஆமாம் அம்மா கால்சியம் யூரியா பாஸ்பேட் எல்லாமே இருக்கு அம்மா உங்களுக்கு எந்த மருந்து அம்மா வேணும் ஓகே அம்மா ம் யூரியா பொட்டாஷியம் இப்போ நம்ம சை என்னா ஊர்ம்மா நீங்கள் ஓகே அம்மா நம்ப சைடு ஃபுல்லாக அதான்மா வாங்கி அடிக்கிறாங்க அது தான் கொடுத்துட்ருக்கோம் நானும் உங்களுக்கும் அதான் கொடுக்கப் போகறேன் நீங்கள் அஞ்சு ஏக்கர்ன்னு சொல்லுறீங்க அஞ்சு ஏக்ருக்கு ஒரு ஐயாயிரூவா அமௌண்டு வரும் அம்மா ஓகே ஓக் ஓகே அம்மா அமுச்சி விட்ருவோம் அம்மா நாங்கள் உங்களை அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள்ம்மா ஆமாம் அம்மா ஓகே அம்மா இல்லைம்மா நாங்கள் அந்த சைட் எல்லாம் நாங்கள் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எப்படின்னு சொன்னீங்க வந்தா கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போவும் அதுக்கு தான் சொல்லுறேன் நீங்கள் எப்படி நாங்கள் வந்துட்டுமா ஓகே அம்மா வந்துடுறோம்மா ஓகே அம்மா